ஆ ஹலோணா எனக்கு வந்து கோல்கெட்டு மேக்ஸ் ஃப்ரெஷ் வேணும் பேஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பத்துப் பீஸ் வேணும் ஒரு பீஸோடய ரேட் எவ்வளோ ஓகே ஓகே எனக்கு ஒரு பத்து பீஸு வேணும் பத்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வாங்கும் போது ஒரு பத் பத்து பீஸுக்கு ஏதா நீங்கள் டிஸ்க்கௌண்ட் பண்ணி தருவிங்களா முன்னூறு ரூபாய்லந்து இரநூத்தி தொண்ணூறுபா தரேங்கிரிங்ளா பத்து ரூபா தான் கம்மி பண்ணிப்பிங்களா இருபது ரூபா முப்பது ரூபா பண்ண மாட்டிங்களா ஓகே நான் அப்போ வெளியில் இருக்கேன் என்னால் வந்து இப்போ சூப்பர் மார்டில் வாங்க முடியாது நீங்கள் ஒரு டோர் டெலிவரி பண்ண முடியுமா இப்போ எவ்வளோ வாங்கினா நீங்கள் சரி ஓகேங்க இப்போ உங்கள் சூப்பர் மார்ட் எனக்கு எங்கே இருக்குதுனு தெரியும் உங்கள் சூப்பர் மார்க்லருந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்ருக்கு அந்தாண்டே இருக்குது இப்போது நீங்கள் வந்து நான் ஒரு ஆயர ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிணா நீங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிடுவிங்களா ஃப்ரீயாக பண்ணிக் கொடுத்துருவிங்க ஓகே ஓகேங்க தேங்க்ஸ்ங்க ம்